ஹலோ பேங்க் மேனேஜருங்களா நான் வந்து நான் வந்து புதூர்லேருந்து கண்ணகி பேசுகிறேங்க நான் வந்து நான் வந்து கூடலூரில் இன்ஜினியரிங் படிக்கிறேன்ங்க எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து தொண்ணூறாயிரருபா லோன் வேணும்ங்க ஆமாங்க எனக்கு வந்து ஏஜி ஆ முடிஞ்சுருச்சிங்க எனக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுங்க ஆ சொல்லுங்கள் என்ன ஷியூரிட்டி வேணும் உங்களுக்கு ம் எங்கள் வீட்டில் கவெர்மெண்ட் ஜாப் இருக்காங்க ஆ இருக்காங்க ஆ சரிங்க ஆமாங்க மாதம் மாதம் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும்ங்க

படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டப்புறந்தான் கட்டணுமாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அதுக்கு ப்ரூஃப் சரிங்க

ஆமாங்க ரெண்டு பேர் ப்ரூஃப்புமே வேணுமாங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க இன்னும் என்ன வேணும் சரிங்க அப்ளை பண்ணி எவ்வளோ நாளில் வரும்ங்க அப்ளை பண்ணி எவ்வளோ நாளில் வரும்ங்க சரிங்க கன்ஃபார்ம் வந்துடுங்களா கன்ஃபார்மா வந்துரும் தானே சரிங்க ஆ சரிங்க தேங்க்யூ ஆ சரிங்க

சரி ஆ சரிங்க வாங்கிட்டு வந்துடுறோம்

ஆ சரிங்க தேங்க்ஸுங்க ஆ ஓகே